பொது சிகிச்சை மருந்துவமனை ஆரோக்கிய குறும்படம் அந்த சுகாதார நிலையம் எல்லாமே வந்து அரசோடய சார்பில் தான் செயல்படுது இது மருத்துவ சேவைகளை தான் ரெண்டுமே வழங்குது இது வந்து பொதுவாகவே வந்து குறைந்த செலவில் தான் சிகிச்சை பராமரிப்பு சேவைலாம் மக்களுக்கு அளிக்குது இது வந்து அரசு மருத்துவமனைகள்லாம் வந்து பேச்சளவில் செயல்படுற மருத்துவமனை தான் ஏன்னா அவங்க வந்து ஃபுல் பாடி செக்கப்பு எதாவது சர்ஜரி பண்ணுறதா இருக்கட்டும் நியூரோ வகையிலேயா இருக்கட்டும் இந்த மாதிரி அது சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிஞ்சு அதுக்கான மருந்துகளை வந்து அவங்க வழங்குகிறாங்க பெரும்பாலும் வந்து நகரங்களில் தான் அமைக்கப்பட்டிருக்குமே இது இது வந்து மிகுந்த நிபுணத்துவம் கொண்ட மருத்துவர்கள் அதாவது ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸுலாம் வந்து பேஷண்ட்டை வந்து செக் பண்ணி அவங்களுக்கான மெடிசனை வந்து தருவாங்க இது வந்து உதவித்தொகையாக கூட சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு உதவித் தொகையைலாம் வழங்குறாங்க ஆரோக்கிய குறும்பட மையம் அப்படின்னா இந்த ஹெல்த் சென்டர் சுகாதார மையங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து நிறைய ஊர்கள்ல இந்த கிராமப் பகுதிகள்லலாம் ஒரு ஒரு சென்ட்ரு மாதிரி எதாவது சின்னதாக வெச்சுருந்திருப்பாங்க இது அதிகமாகவே வந்து அந்த ஆரம்ப சிகிச்சை இந்தத் தடுப்பூசி போடுறது இல்லைன்னா அந்த ஏதாவது செக் பண்ணிட்டு ஏதாவது கொரோனா எல்லாம் வந்தப்போ டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வருது சில இடங்களில் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்ட்டெல்லாம் வெச்சிருப்பாங்க பொதுவாக வந்து இது இலவசமாக இல்லைனா கொறைஞ்ச கட்டணத்தில் தான் இதோடய சேவையும் மோஸ்ட்லி இருக்குமே அரசு மருத்துவமனைகளில் இந்த மூலிகை மருந்து பரிசோதனைலாம் ரொம்ப இலவசமாகவே இதெல்லாம் தர்றாங்க அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ் நாடு அரசு வந்து சில நியாயமான ஒரு திட்டங்கள் மூலமாக கர்ப்பிணி பெண்களுக்குப் பாதுகாப்பையும் இலவச உணவையும் வழங்குது இது வந்து பெண்களோடய உடல் நலனுக்காகவும் குழந்தையோட வளர்ச்சிக்கும்தான் உதவுது இப்போ கர்ப்பிணிப் பெண்கள் சிறுவர்களுக்கு இலவச உணவுலாம் வந்து நிறைய திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க எப்படின்னா இந்தக் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளுக்குப் பால் வாழைப்பழம் இந்த மாதிரி சிறுதானிய உணவெல்லாம் இலவசமாக அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க உணவு வழங்குறதுல வந்து பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஏற்றப்பட்ட ஒரு கணக்கிடப்பட்ட ஒரு சத்துக்கள்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க சிறந்த ஆரோக்கியத் திட்டம் அதாவது கர்ப்பிணிப் பெண்களுக்கு வந்து சத்தான உணவுகள் தானே கொடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி பால் தானியம் முட்டை பழம் இந்த மாதிரி நிறைந்த கலோரியோடு கூடிய உணவுகள்லாமே வந்து தருவாங்க இந்தத் திட்டம் வந்து கர்ப்பம் மற்றும் பிறப்புக்கான ஆரோக்கிய சூழ்நிலையில் இது வந்து பராமரிக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசு கர்ப்பிணிப் பெண்களோடய பாதுகாப்பை உறுதி செய்ய நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க எப்படின்னா கர்ப்பிணிப் பெண்களுக்கு வந்து மருத்துவப் பரிசோதனைகள் அவசர சிகிச்சை மாத்திர தடுப்பூசி அவங்களுக்கு என்னென்ன சேஃப்டிலாம் இருக்கோ பண்ணணுமோ இலவசமாக இல்லைன்னா கொறைஞ்ச வெலையிலியே பண்ணுறாங்க கர்ப்பிணிப் பெண்கள் வந்து மாதம் ஒன்றாக எளிதான வந்து ஃபுல் பாடி செக்கப் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்களோட ரத்தப் பரிசோதனை பிபிலாம் எவ்வளவு இருக்குது செக் பண்ணிக்கிட்டு பிரஷர்லாம் கரெக்டாக இருக்கா நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கர்ப்பிணிப் பெண்களுக்கு பிறப்புக்கு முன் பிறப்புக்குப் பின் அப்டிங்கிற ஒரு பாதுகாப்புத் திட்டங்கள்லாம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க இதில் வந்து தொலைபேசி சேவை அதாவது நோயாளிகளுக்கு அவசர உதவி இந்த மின்சார மருத்துவ நடவடிக்கைகள் எல்லாமே இந்தத் திட்டத்தில் வந்து அடங்கும் இந்தத் திட்டங்களை வந்து பெண்கள் வந்து ஈஸியாக வந்து அரசோடய கவர்மெண்ட் என்னென்ன சொல்லுதோ அந்த சேவைகள்லாம் அணுகலாம் தேவை ஏற்பட்டால் அரசு மருத்துவ மையங்களைக் கூட நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பல்வேறு முக்கியத் திட்டங்களை அரசு வந்து கொண்டுட்டு வருது அது எதுக்குன்னா மக்களோடய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுலயும் சுகாதாரம் கல்வி பாதுகாப்பு விவசாயம் சமூக நிலங்களில் முன்னேற்றம் அடையவும் இது செய்யுது இப்போ அந்த அநிகவாடி அப்டிங்கிற ஒரு திட்டம் இது வந்து ஒரு பொது சுகாதாரத் திட்டம் தான் இப்போ நம்ம சொல்கிறது குழந்தைகள் கர்ப்பிணிப் பெண்களுக்கு உணவு கல்வி மருத்துவப் பராமரிப்புலாம் இது வந்து வழங்குது கர்ப்பிணிப் பெண்களுக்குப் பராமரிப்பையும் மருத்துவ உதவியும் செய்வது தான் மகளிர் நலன் திட்டம் பொதுச் சுகாதாரத் திட்டம் அப்டிங்கிறது உள்ளூர் மக்களுக்கு வந்து இலவச சிகிச்சை நோய் தடுப்பு நடவடிக்கையை பற்றி எடுத்து சொல்வது இது வந்து புதுமை போஜனம் அப்டிங்கிறது அனைவரும் வருமான வரிசையில் உள்ள குடும்பங்களுக்கு மருத்துவக் காப்பீடு திட்டம் கொடுக்குறது அறுபது வயதுக்கு மேலே உள்ள முதியவங்களுக்கு மாத ஓய்வுப் பணி அவுங்களுக்கு கொடுக்குறது அரசுப் பள்ளிகள் எல்லாமே வந்து இலவசமாக தரமானக் கல்வி கொண்டு வர்றதுக்காக அப்புறம் வந்து மாணவர்களுக்குப் பாடப் புத்தகம் யூனிபார்மு ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரி நிறைய உதவிகளை செஞ்சு வருது விவசாயிகளுக்கு வந்து இந்த பஞ்சவனத் திட்டம் அதாவது பண்ணைகள் மின்சார இணைப்புகளுக்கான நல நிதி அதாவது கவர்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு கொடுக்குது கண்ணோட்டத் திட்டம் அப்படின்னா விவசாய நிலப் பொருட்களுக்கு தனித் தனியாக காப்பீடு கொடுக்குது சாலை இந்த மாதிரி போக்குவரத்திலலாம் வந்து அதோடய சாலைகளை மேம்படுத்துவது அப்புறம் வந்து சென்னை மாநகரிலெல்லாம் சில இந்த இப்போ புதுசாக வந்த மெட்ரோ ரயில்லாம் வந்துச்சுல்ல அது அப்புறம் வந்து சுற்றுலாத்துறையிலெல்லாம் வந்து அந்தந்த இடத்த ரொம்ப சேஃப்டியாக வெச்சுக்கிறதுக்கு இந்தக் குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே மலைப் பகுதியாக இருந்தால் இங்கெல்லாம் போகக்கூடாது இங்கே போகலாம் அப்படின்னு சொல்வது தமிழ்நாட்டோட பண்பாடு கலைகளைக் காப்பாத்துகிற விதமாக நிறைய கலாச்சார விழாக்கள்லாம் நடத்துவாங்க கிராமப்புற பகுதிகள்லாமே வந்து இந்தத் திட்டங்கள் எல்லாமே மக்களோடய நலனுக்காக பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக ஒற்றுமைக்கும் தான் உதவுது